சார் குட் ஈவ்னிங் சார் சார் யூஜி ஸ்டூடண்ட் ஃபைனல் இயர் பேசுகிறேங்க சார் ஆமாம்ங்க சார் ஆ இல்லைங்க சார் கேன்டீனில் தானுங்க சார் கொஞ்சம் பிரச்சனை ஆமாம்ங்க சார் ஆமாம்ங்க சார் ஹாஸ்ட்டல் தாங்க சார் சார் ஃபுட் ஐட்டம் எல்லாம் கொஞ்சம் சரியா கொடுக்கறது இல்லங்க சார் சார் ரைஸ் எல்லாம் கொஞ்சம் ஒரளவுக்கு சாப்புடுற அளவுக்கெல்லாம் ரைஸ் கொடுக்கறது இல்லைங்க சார் ரைஸ்ஸும் கொறைவாக கொடுக்குறாங்க அதுலையும் இல்லாமல் அந்த ரைஸ்ஸும் சரியாக சமைக்கறது இல்லைங்க சார் அது குழஞ்ச மாதிரி வருதுங்க சார் அந்த ரைஸில் சாப்பிட்டு போய் எங்களால் ப படிக்கிற ஒரு கான்செப்ட்டே போயிடுதுங்க சார் அதே மாதிரி தோசைங்க சார் சின்ன சின்னதாக ஒரு குட்டி குட்டியாக தோசையை போடுறாங்க ரெண்டு தோசைக்கு மிச்சம் கொடுக்கறது இல்லைங்க சார் ஆமாம்ங்க சார் அவங்க ஸ்டாஃப்ஸுங்க தான் சார் அந்தமாதிரி சொல்லுறாங்க சார் கேன்டீனில் ஸ்டாஃப்ஸுங்கன்னா அவங்க பரிமாறவங்கதாங்க சார் சொல்லுறாங்க நாங்கள் வந்து கேன்டீன் ஓனர் வரைக்கும் இன்னும் போகலங்க சார் உங்கள்கிட்ட இந்த கம்ப்ளைன்ட்டை பண்ணிவிட்டு தான் அவங்ககிட்ட பேசணும்னு சொல்லிவிட்டு தான் சார் அமைதியாக இருக்கிறோம் சார் இன்ச்சார்ஜுங்ககிட்டயும் பண்ணங்க சார் அவங்க ஒருநாள் வந்து சொன்னாங்க சார் ஒ ஒரு நாள் வந்து அவங்களுக்கு அவங்ககிட்ட வந்து திட்டுனாங்க சார் அதற்கப்பறம் வந்து அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கலங்க சார் மறுபடியும் ஆமாம்ங்க சார் அடுத்து ஒரு ரெண்டு நாள் கரெக்டாக கொடுத்தாங்க அதற்கப்பறம் திரும்பவும் பழைய படி நார்மலாக அதேமாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிவிட்டாங்க சார் கம்ப்ளைன்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஆயிடுச்சுங்க சார் ஆமாம்ங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் சார் ஸ்டெ ஸ்டெடிஸெல்லாம் எந்த பிராப்ளமும் இல்லைங்க சார் எங்களுக்கு கேன்டீன் ஃபுட் ஐட்டம் தாங்க சார் கொஞ்சம் பிராப்ளங்க சார் நாங்கள் ஃபுட்டு கரெக்டாக எடுத்துக்குன்னா மட்டும் தானுங்க சார் நாங்கள் கரெக்டாக படிக்க முடியும் கான்ஸ்ரேட் பண்ண முடியும் படிப்பில் ஸ்டெடிஸ்லயெல்லாம் எந்த பிராப்ளமும் இல்லைங்க சார் எங்களுக்கு கேன்டீன் இதில் தாங்க சார் பிரச்சனை ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க சார் ஓகேங்க தேங்க் யூங்க சார்